சும்மா ஆயுத பூஜை வந்து எங்கள் ஊரில் நடக்கும் அதில் வந்து பொரி இந்தமாதிரி அறுவாள் அந்தமாதிரி எல்லாம் வண்டி அதெல்லாம் கழுவி பூஜை போட்டு அது வந்து நல்லா பொரியெல்லாம் செஞ்சு கிராண்டாக பண்ணுவோம் அடுத்து வந்து பொங்கல் பண்டிகை நடக்கும் அதில் வந்து மாடு இதெல்லாம் கழுவி ரெடி பண்ணி அது படையல் போட்டு பூஜை பண்ணி அதெல்லாம் ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மாடை பிடிச்சிட்டு வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி விடுவோம் அது வந்து அஞ்சு நாள் எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸாக நடக்கும் அடுத்து வந்து புல்லக் கார்ட் ரேசிங் வந்து ப்ரைஸ் வந்து அங்கங்கேஒரு நிறைய ஊரில் நடக்கும் அங்கே ஊரிலலான் நடக்கும் போது நாங்கள் வந்து மாடை எல்லாம் ரெடி பண்ணி கழுவி அடுத்து நாங்கள் வந்து பூஜை மாதிரிலா பண்ணி நான்லான் நிறைய மாடு பிடிச்சிட்டு போவேன் இல்லனால் பார்க்க போவேன் அது வந்து அந்தமாதிரி பார்க்க போகிறது வந்து எனக்கு நெ ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லாமே நாங்கள் நான் பிடிச்சி விரும்பி நான்லான் பார்க்குறதுக்கு போவேன் மா மாடு பிடிக்கறது அந்தமாதிரி எல்லாம் எனக்கு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்தாரி பண்டிகைலாம் வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த டைமில் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் பொங்கல் புல்லக் கார்ட் ரேஸிங்கெல்லாம்